பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தன்னலமற்ற தலைவர் காமராஜர் கண்கள் கல்விக்கு கண் திறந்தவர் முதல் முதல்வர் ஆவார் ஏழைப்பாங்காளர் என்னும் புகழுக்கெல்லாம் உரியவர் காமராஜர் இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி சிவகாமி அவங்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோறாம் நாள் பிறந்தார் இளம்பருவத்துலேயே நாடக நன்னன் நாட்டாமைக்காரராக இருந்த காமராஜர் தாத்தா பல சமயங்களில் பஞ்சாயத்துக்கு இவர கூப்பிட்டு போயிருப்பாங்க தன் பேரை காமராஜருன்னும் வச்சும் கூப்பிட்டுட்டு போனாங்க காமராஜர் ஓர் ஓரமாக உக்காந்து அவங்க தாத்தா சொல்லுற தீர்ப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருப்பார் காமராஜர் திணைப் பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை கற்று அதன் பிறகு ஒரு வருஷம் தமிழ் பாடம் படி படிச்சார் காமராஜர் ஏழாவது வயதில் வந்தே மாதரம் என்னும் சுவரொட்டி எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு அந்த சொல் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது அவர் பன்னெண்டாவது வயசுலேயே பள்ளிக்குச் செல்லவில்லை செல்ல போ பள்ளிக்குப் போகாத நிலைமை ஏற்படுது